ஹலோ ரேணுகாவா நான் ரத்தனா பேசுகிறேன் நல்லாயிருக்குறியா நான் சிறு சிறுமுகைக்கு ஒரு வீட்டு ஃபங்ஷனுக்கு வந்திருந்தேன் ம் ம் தம்பியெல்லாம் நல்லாதானே இருக்கிறாங்க ம் ஒரு ஆடர் பன்னணும் ஹோட்டல் எந்த ஹோட்டல்லப்பா நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அப்படியா ஒரு பத்துப்பேருக்கு சாப்பாடு ஆடர் கொண்டுவந்து தருவார்களா ஸ்வீட் ஐட்டமெல்லாம் நல்லாயிருக்குமா ஆடர்க்கு நல்லா ஆடர் அதுவும் தருவாங்களா ஆடர்ல் அப்போ கேட்டு சொல்லப்பா வைச்சட்றேன்